என் கல்யாண வாழ்க்கை வந்து லவ் மேரேஜி தான் நாங்களும் அவருமே ரெண்டு பேரும் அடிக்கடி பார்த்துக்குவோம் பேசிக்குவோம் அப்புறம் இது கோயிலுக்கெல்லாம் போனோம் தியேட்டருக்கெல்லாம் போனோம் எல்லாம் நல்லா பழகிட்டோம் வீட்டில் கேட்டத்துக்கு வேண்டாம்ன்னு சொல்லிட்விடாங்க ஒத்துக்கலை அதனால சரின்னு அவர் என்னை கூட்டிகிட்டு போய் பண்ணரியில் போய் கல்யாணம் பண்ணிகிட்டு வந்துவிட்டோம் அதுக்கும் பிறகு இப்போ வந்து எல்லாேருமே அவங்க அவங்க வீட்டுலேயும் எங்களை சேர்த்துக்கிட்டாங்க எங்கள் வீட்டுலேயும் எங்களை சேர்த்துக்கிட்டாங்க இப்போ வந்து எல்லா பக்கமுமே நாங்கள் போகிறோம் வரோம் எல்லாேருமே நல்லாயிருக்குறோம்